ஹலோ வசந்த பவன் ஹோட்டலுங்களா உங்களுடைய தள்ளுபடி கூப்பன் வந்து என் கிட்ட இருக்குது இப்போ வந்து அந்த கூப்பன்ன யூஸ் பண்ண முடியுங்களா ஓ அப்படியா அடுத்த தடவை தான் யூஸ் பண்ண முடியுங்களா சரி இப்போதைக்கி வந்து இப்போ என்னுடைய ஆட்ரை எடுத்துக்கங்கள் ரெண்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அது வந்து முட்டை தூர் முட்டத்தூரு பிள்ளையார் கோயில் தெருவில் எனக்கு ஆட்ரு கொடுத்துருங்கள் இருக்குங்களா தேங்க்ஸ்